சார் அந்த மாருதி சர்வீஸ் சென்டர் தானே நாகப்பட்டினம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்னோட காரு போட்டுருந்தேன் சார் அங்கே உங்கள்ட்ட சர்வீஸ் பண்ணுறதுக்காக ஃபுல் சர்வீஸ் தான் இல்லை ஆக்சுவலாக டேமேஜ் ஆகிருந்துச்சி அந்த டேமேஜை சரி பண்ணுறதுக்காக அங்கே வண்டி விட்டுருந்தேன் நான் வந்து உங்கள் ஆளுங்கள் கொண்டு வந்து திருப்பி என் இடத்துல விட்டாங்க வந்து ஆனால் இப்போ ரீசன்ட் டேஸில் பாத்தீங்னா நான் ஃபேஸ் பண்ணாத பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டுருக்கேன் அதில் நான் எந்த பிரச்சனைக்காக நான் அந்த காரு உங்கள்ட்ட குடுத்தேன் சொல்லுங்கள் முதல்ல நீங்கள் அந்த காரோட வந்து பெட்ரோல் டேங்க் கவர் வந்து ஓபன் ஆகிருந்துச்சி அதுமட்டுமில்லாமல் பானட் டேமேஜ் ஆகிருந்துச்சி பின்னாடி வந்து சீட் கவர் வந்து கிழிஞ்சுருந்துச்சி இந்த பிரச்சனைக்காக மட்டும் தான் உங்கள்ட்ட நான் வண்டி குடுத்துருந்தேன் வந்து பார்த்திங்கனா வந்து இந்த பெட்ரோல் டேங்க் கவர் வந்து பழைய மாதிரி அப்படியே தான் இருக்குது இப்போ வந்து நீங்கள் எந்த பண்ண கிடையாது வந்து அது மட்டுமில்லாமல் நீங்கள் எப்படி வந்து அடுத்த வீட்டு டேப்ரிகார்டில் வந்து நீங்கள் உங்களோட பென்ட்ரைவ் போடுவீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது வந்து உங்கள் வேலையை மட்டும் தானே பார்க்கணும் சரி பென்ட்ரைவ் போட்டிங்களே பென்ட்ரைவ் எடுத்தீங்களா டேப்ரிக்கார்டர் வந்து நல்லா ஒர்க் ஆகிட்டுருந்துச்சி வந்து இப்போ போட்டு பார்த்திங்கனா வந்து டேப்ரிக்கார்டர் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது இப்போ பானட்டில் வந்து ஸ்க்ராக்ட்ச் இருந்துச்சி ஸ்க்ராட்ச்க்காக தான் குடுத்தேன் அந்த ஸ்க்ராக்ட்ச்சை பற்றி எதுவுமே நீங்கள் வந்து கேர் பண்ணிக்கவே இல்லை ஸ்க்ராக்ட்ச்சஸோடு வண்டி கொடுத்துருக்கீங்க வந்து நான் டெய்லியும் வந்து சர்வீஸ் பண்ண கொடுத்ததுக்கப்பறம் வந்து பல பிரச்சனைகளை வந்து வண்டியில் ஃபேஸ் பண்ணிட்டேருக்குறேன் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள்ட்ட ஃபோனில் சொல்லிட்டேயிருப்பாங்களா வண்டியில் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைனு ஒரு வண்டியை வந்து நான் உங்கள்ட்ட போட்டோம்னா வந்து ஆஸ் எ சர்வீஸ்மேனாக என்ன பண்ணணும் வண்டியில் என்ன பிரச்சனைனு ஃபுல்லாக அலசி ஆராயணும் ஓகேவா இப்போ எதுவுமே பண்ணாமல் வந்து நான் கொடுத்த ப்ராப்ளத்தோடு என்ட்ட திருப்பி கொடுத்துருக்கீங்களே வந்து இதுக்கு என்ன பிரச்சனை வந்து பணம் மட்டும் கரெக்டாக கேக்கறீங்கள வந்து இப்போ சீட்டு கவரு கிழிஞ்ருந்துச்சுன்னு சொல்லி குடுத்தேன் நான் உங்கள்ட்ட சீட்டு கவரு கிழிஞ்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து இதை ஒட்ட முடியாது சார் என்ட்ட சொல்லணுமா இல்லையா அப்படியே அனுப்பி விட்டுருக்கீங்க என்ன ரீசன் இல்லமால் ஒன்றும் புரியலை சார் எங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுறதாருந்தா நீங்கள் சொல்லணும் சர்வீஸ் பண்ண முடியாதுனா நான் வேற கடையை பார்த்துட்டு போயிட்டேருப்பேன் இப்போ வந்து எனக்கு தேவை வந்து நான் இப்போ காசு குடுத்துருக்கேன் நீங்கள் சர்விஸ் வந்து ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கணும் வந்து இதுவரையிலும் ஒழுங்காக பண்ண கிடையாது புது புது பிரச்சனை வந்திட்டுருக்கு எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது நீங்கள் வந்து ஒழுங்காக ஆள் அனுப்பி வந்து பிரச்சனை சால்வ் பண்ண சொல்லுங்கள் இல்லாட்டி வந்து என்ன அமௌண்ட் குடுத்தேனோ திருப்பி என்ட்ட கொடுத்துருங்க